தமிழ்நாட்டில் விவசாயத்தையும் அல்லது அந்த நிலத்துங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து ஆராய்ச்சி நிறுவனங்களும் சரி திட்டகளும் சரி அதிக அளவில் இருக்குது இப்போ நம்ம கவர்மெண்டு திட்டங்களுமே இருக்குது அதே மாதிரி இந்த ப்ரைவேட் திட்டங்களுமே இருக்குது அப்புறம் இந்த என்ஜிஓஸ் அதே மாதிரி இந்த பிபிபி பப்லிக் ப்ரைவேட் பார்ட்டிஸ் அவங்கள் ரெண்டு பேருமே அவர்களுடைய பங்களிப்புலேமே நிறையா திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க நம்ம அரசாங்கமே செயல் படுத்துது இப்போ நான் நம்ம அரசாங்கம் பார்த்திங்கனா ஒவ்வொரு துறைக்குமே இது ஒவ்வொரு விதமான ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சுருக்கு அந்தந்த பிராந்தியத்தில் இப்போ நீங்கள் வாழைக்கு ஃபேமஸ் பார்த்திங்கனா திருச்சியில் தான் நேஷ்னல் பனானா ரிசெர்ச் சென்டர் வந்து நம்ம திருச்சியில் தான் இருக்குது அதே மாதிரி நம்ம ஆடுதுறையில் ஏழு ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த விருதாச்சலத்தில் வந்து இந்த கடலைக்கும் கடலை நிலகடலைக்கும் எள்ளுக்கும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன்கிற ஏரியாவில் வந்து உளுந்து ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அதே மாதிரி மக்கா சோளத்துக்கும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அந்தந்த பிராந்தியத்தில் என்ன பயிர்கள் அதிக அளவில் பயிரிடுடார்களோ அந்தந்த பிராந்தியத்துக்கு அதிக அளவில் பயிரியிடுற கூடிய ஏரியாகள் எல்லாத்துக்குமே அந்தந்த பகுதிகளில் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது அந்தந்த பயிர்களை சார்ந்த ஆராய்ச்சி நிலையம் இப்போ நிலகடலைக்கு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது எள்ளுக்கு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது உளுந்துக்கு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது தமிழ்நாட்டில் மேஜராக பயிர் பண்ணக்கூடியது எது எது பார்த்திங்கனா நெல் தென் உளுந்து சொல்லலாம் தென் அதிக அளவில் வந்து நிலக்கடலை அதிக அளவில் சொல்லலாம் எள் பயிரிட்டுகிறாங்க மற்றபடி எல்லாமே குறைச்சு குறைச்சு அளவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தான் பயிரிடுறாங்க மேஜர் பார்த்தா நெல் தென் அதை ஒட்டி வர எள் உளுந்து பச்சை பயிறு இந்த மாதிரியானா நிலையங்கெலாம் இருக்குது அதற்கு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த வறட்சியான பகுதிகளில் வந்து நீர் மேலாண்மைக்கு நிறையா கவர்மெண்ட் சப்சீடியஸ் கொடுக்குது பம்பு செட்டுக்கு சப்சீடி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த சொட்டுநீர் பாசனத்துக்கு சப்சீடி அதே மாதிரி இந்த தோட்டக்கலை துறை மூலயமா தண்ணி குறைவாக பயிர் பண்ணக்கூடிய பகுதிகள் தண்ணி குறைவாக பயிர் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு அதே மாதிரி இந்த பசுமை தோட்டங்கள் இந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியானா திட்டங்களை அரசு வந்து அதிக அளவில் செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு அடுத்து பார்த்திங்கனா பட்டுக்கோட்டையில் தென்னை மரத்துக்கு சார்ந்த சார்ந்த மானியங்கள் அதே மாதிரி அந்த வேல்யூ ஆடட் பொருள் வேல்யூ ஆடட் ஐட்டம்ஸ் இப்போது தென்னை தென்னை மரம்னால் தென்னை மரத்திலேருந்து தேங்காய் மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் நாரில் இருந்து கயிறு தயாரிக்கிறது என்ன அந்த அந்த தேங்காய் ஆட்டி எண்ணெய் எடுக்கிறது அப்புறம் அந்த அது அது சார்ந்த பொருட்களை பண்ணுறது மதிப்பு கூட்டு பொருள் விற்பனை பண்ணுறது அதே மாதிரி நிலக்கடலையாக இருக்கட்டும் எள்ளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதுததுடைய சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்து எப்படி இது பண்ணுறது அந்த மாதிரியான இருக்குது அதே போல் வாட்டர் மேனேட்ஜ்மெண்டுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறையா திட்டங்கள் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயுமே சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே சரி அதாவது இப்போ டெல்ட்டாவில் தண்ணி நிறையா இருக்குது இந்த பக்கம் வந்துவிட்டா தருமபுரி டிஸ்ரிக்ட் இந்த சைடு வந்துவிட்டோன தண்ணி கம்மி வந்துவிடும்னா தண்ணி கம்மியாக இருக்கிற பகுதியில் என்ன பயிர் பண்ணலாம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுல என்னா பயிர் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டுடைய அக்கிரிகல்ச்சர் டிபார்ட்டுமே வந்து ஒரு சீனியர் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் செக்கரட்ரிட்டியாக இருக்கார் அவருக்கு கீழே டேரக்டெர்ஸ் இருக்காங்க அவங்களுமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்ட்டர்ஸ்சுமே ரெஸ்பான்ஸ்புல் டு எவரி டிஸ்ட்ரிக்ட் இன் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் எஸ்பெசலி இது டிபார்ட்மெண்ட் வாஸ் ஹெல்டு எ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து டிஸ்ட்ரிக்ட் இது ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸ்ர் வந்து டிபார்ட்மெண்ட் செக்கரிட்டி ஆர் கமிஸ்னராக இருப்பாங்க டேரக்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி அந்தந்த ட்ரிஸ்க்ட்டில் பார்த்திங்கனா ஜாயின் டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்தந்த ட்ரிஸ்க்ட்டில் அக்ரிகல்ச்சர் இது பண்ணுறதுக்கு ஜாயின் டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஜாயின் டேரக்டர்ஸ் கீழே வந்து அந்தந்த ப்ளாக் லெவலில் வந்து ஏடீஸ் இருக்கிறாங்க ஏடீஸ்னால் வந்து உங்களுக்கு அடிஷனல் டிரேக்டர்ஸ் இருக்காங்க தென் அந்தந்த வில்லேஜ் பார்க்குறத்துக்கு ஏஏஓஸ் இருக்காங்க வில்லேஜ் அட்மின் வில்லேஜ் எப்படி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் அது மாதிரி அக்ரிகல்ச்சர் அட்மினிஸ்ட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸுமே இருக்காங்க அவங்க வந்து அந்தந்த ஊருக்கு போய்விட்டு அப்போ பருவநிலை காலநிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பயிர்கள் இருக்க கூடிய பாதிப்புகள் சேதங்கள் பருவநிலை முன்னேற்பாடுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயிர் பண்ணணும் அந்த மாதிரியான அறிவுரைகளை விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கி வராங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் விவசாயத்திற்கு அதிக படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் மட்டும்தான் வேளாண்மை பொறியியல் துறை என்ற ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலயம் விவசாயிகளுக்கு மிக குறைந்த அளவில் வாடகை எல்லாம் குறைந்த வாடகை அளவிலான வாகனங்களை வந்து கொடுக்குறாங்க இந்த டிராக்டர் உழுவதற்காகட்டும் ரொட்டேட்டராக இருக்கட்டும் அறுவடை இயந்திரமாக இருக்கட்டும் அதே மாதிரி அதை இல்லாமல் நம்ம வேளாண்மை பொறியியல் துறை மூலயமா கூட என்ன பண்ணுறோம் சப்சீடிஸ் கொடுக்குறோம் மிஷின் வாங்கிறதுக்கு சப்சீடி கொடுக்குறோம் ஒரு ஐம்பது பர்சன்ட்டேஜ் இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட்டேஜ் இது சப்சீடி கொடுக்குறோம் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம தேர்ட்டி பர்சன்ட்டேஜ் வந்து மானியம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது பார்த்திங்கனா அது வந்து எந்தெந்த எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ பவர் டில்லராக இருக்கட்டும் டிராக்ட்டராக இருக்கட்டும் அதே மாதிரி நெல் அறுவடை இதாகட்டும் நடவு இயந்திரமாக இருக்கட்டும் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த களை எடுக்கும் கருவிகளாக இருக்கட்டும் இந்த புல்லு வெட்டும் இயந்திரங்களாக இருக்கட்டும் இந்த மாட்டுக்கு புல்லு நறுக்ககூடிய இயந்திரங்களாக இருக்கட்டும் இது போல் நிறைய இருக்குது இது போல் நிறைய இன்னும் தேதி எல்லாமே கவர்மெண்ட்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்டு மேலே எந்த விதமான மிஸ்டேக் சொல்ல முடியாது இது வந்து என்னால் இது போல் ஆராய்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது